எனக்கு ஓவியம் ஓவியத்தைப் பொறுத்த வரைக்கும் ஓவியம் வரையறது ரொம்ப கடினம் ஏன்னால் எனக்கு அந்த ஷேப்பு வடிவம் அந்த வடிவத்தை வந்து கரெக்டாக என்னால் கொண்டு வர முடியாது அப்போ நான் என்ன செய்வேன்னால் அந்த புள்ளியெலாம் வச்சு அந்த புள்ளியை வந்து ஜாயின் பண்ணி அந்த ஜாயிண்டில் இருந்து ஒரு ஓவியத்தை நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு நான் பார்ப்பேன் அப்போ நான் என்ன செய்வேன்னால் ஸ்டார்ட்டிங் புள்ளி இப்போ இந்த ஓவியத்தை பார்த்துட்டு இந்த ஓவியம் வழியாக வரைகோடு போடாமல் அந்த புள்ளி வைத்து அந்த புள்ளிகளை இணைத்து அந்த புள்ளி வழியாக ஒரு ஓவியத்தை வரைய நான் ட்ரை பண்ணுவேன் அப்போது கடினமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூடோ ஒரு ஓவியத்தைக் கூடோ என்னால் எளிமையாக பண்ண முடியும் அதற்கான காரணம் வந்து நான் புள்ளியை வைத்து அந்த புள்ளியை இணைப்புகள் கரெக்டாக கொண்டு வந்து ஷேடோ பண்ணி நான் அந்த ஓவியத்தை வரைவேன் அந்த பயிற்சியால் இந்த புள்ளிகள் வைத்து என்னால் அந்த ஓவியம் வரைய முடியும் அப்படின்றதால அந்த ஓவியத்தை வந்து நான் ஈசியாக கொண்டு வந்துட்டு ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்து இது தான் ஓவியம் இந்த மாதிரி இந்த ஷேப் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் பார்த்து ஷேடோ பண்ணி அந்த ஓவியத்தை கரெக்டாக முடிச்சுருவேன்